ம் இப்போ எனக்கு பெட்ஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது டாக் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா கோழி அண்டு லவ் பேர்ட்ஸ் அது ரெண்டும் பிடிக்கும் எனக்கு டாகை பற்றி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோடு அட்டாச்மெண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப புடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் டாகோடைய பற்றி அதை நம்ம பராமரிக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ப எந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எந்தளவுக்கு அதை வந்து நம்ம நம்ம ஃபேமிலி மெம்பராக பாத்துக்கிறோம் அப்படிங்குறதுல தான் இருக்குது நம்ம ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட அது ரொம்ப ஒரு பாசமாக இருக்கும் நம்ம எந்தளவுக்கு அதுக்கு உணவு முறையிலேயும் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோமோ அந்தளவுக்கு அது எந்தவிதமான இதுவும் வராது அதே மாதிரி பறவையிலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு கோழி ரொம்ப பிடிக்கும் சேவல் சண்டை சேவல் வளர்த்துனா ரொம்ப பிடிக்கும் சண்டை சேவல் வளர்த்துறதில் அது நிறைய ரகம் இருக்குது நிறையா ஒரு பராமரிப்பு முறை இருக்குது நோய் மேலாண்மை இருக்குது உணவு மேலாண்மை இருக்குது அது மாதிரி நிறைய இருக்குது உணவு மேலாண்மை பார்த்திங்கன்னா அது பெரிய இது கிடையாது ஆனால் அந்த உணவு உணவு மேலாண்மை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும் நம்ப நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி உணவு கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அதுக்கு செரிமான பிரச்சனை வரும் அதே மாதிரி குடல்புழு நீக்கமும் கரெக்டாக இருக்கணும் நம்ம ஒரு உணவு மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வயிற்றுல குடல்புழு வந்துடுச்சுன்னா அது அப்டியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதனுடைய வயிற்றுனுடைய செரிமானப் பிரச்சனையை ஏற்படுத்தி அது உணவு ஒழுங்கா எடுத்துக்காத மாதிரி பண்ணி அதுவும் அப்புறம் அதுவும் நம்ம பார்க்கணும் இன்னொன்று முன்னாடி என்னன்னா தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கணும் அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தியினால கரெக்டாக

நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்குள்ளே அதில் சூட்டான ஒரு சொட்டு மருந்து கண்ணில் விடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி தடுப்பூசி போடுவோம் அதோடைய ரெக்கைப்பட்ட அடியில் வந்து தடுப்பூசி போடுவோம் அதுவும் நம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும் இது ரெண்டும் ஓரளவுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னாவே அதிகமான இறப்புகள் தடுக்கலாம் அதனால் வந்து கொண்டு போகலாம் ஒரு கோழி வந்து சராசரியாக ஒரு சேவலாகிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆகுது ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதம் வளர்த்துற வரைக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக எந்தளவுக்கு நம்ம பாத்துக்கிறோமோ அந்தளவுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும் எட்டு மாதம் ஒம்போது மாதம் வளர்த்துனதுக்கப்புறந்தான் வந்து அதை நம்ம வந்து ஒரு சண்டைக்கு நம்ம ரெடி பண்ண முடியும் சண்டைக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இயற்கையாகவே அதனுடைய ரத்தத்தில் வந்து கலந்திருக்கும் அது அந்தந்த இனவழிய சொல்வாங்க இந்த இனவழில வந்தால் இப்படிதான் சண்டை போடும் அப்படின்னு ஒரு மொறை இருக்குது அதுபடி அது நிறைய பேர் கொண்டு போய்ட்ருக்காங்க பரம்பரியமாக கொண்டு போய்ட்ருக்காங்க அதுபடி கொண்டாரணும் இன்னொன்று அதுங்களுக்கு நீச்சல் போட சொல்வாங்க உணவில் வந்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் கடலைப்பருப்பு அது இது கொடுக்க சொல்வாங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய சக்திக்கு மீறினது சக்திக்கு தகுந்தது ப்ளஸ் அது ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க இன்னொன்று என்னென்னா அதுங்களுக்கு வந்து முறையான பயிற்சி கொடுக்கணும் மாசம் மாசம் சண்டை வைச்சி கட்டணும் அது மாதிரி போடுவேன் அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நாயிலேயும் பார்த்திங்கன்னா தடுப்பூசி எல்லாம் ரொம்ப கரெக்டாக போட்டுக்கணும் அதே மாதிரி தடுப்பூசி போட்றதுலேயும் பிறந்த உடனே ஒரு தடுப்பூசி போடணும் அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை போடணும் அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை போடணும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை அது கரெக்டாக போட்டுட்டு வந்தால் மட்டுமே அதுவும் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு விஷயத்துலேயும் பண்ணலாம் பறவைகளில் எனக்கு அது ஒரு ஆசைக்கு நான் வளத்துனே அதே மாதிரி ஒரு ஆசையில் பிடிக்கும் அதே மாதிரி ஒரு ஆசையை வளர்த்திக்கிட்ருந்தேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது பெரிது நிறையா ஒரு கன்ஸ்யூமர் ஓரியண்ட்டடாக நிறைய இஷ்யூ வந்துச்சு அதனால் அதுவும் சரி இப்போ சரியாக என்னால் பார்த்துக்க முடியலைனால விட்டுட்டேன் ஆனால் எப்போதுமே ரொம்ப பிடிக்கிறது நாயும் கோழியுந்தான் இதுகள் ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸனலாகவே ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப நான் அதிகமாக ஒரு முயற்சி எடுத்து நிறைய பண்ணியிருக்கேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கறவங்க நிறைய இருக்குது ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்து அவங்களும் நிறையா பாத்துக்கிற மாதிரி இப்போ நிறைய பேத்துக்கு அறிவுரை கொடுத்துருக்கேன் நிறைய பேர் எப்படி இப்போ பண்ணணும் அதெல்லாம் நான் நிறையா பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி எனக்கு பொதுவாகவே விளையாட பெட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் இதுல ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான்